வெளி நா வெளி நாட்டிற்கு சென்றது கிடையாது வெளி மாநிலத்திற்கு போயிருக்கோம் கோயில் தொடர்பான மாநிலங்களாக இருக்குதில அதுக்கெலாம் நிறையா போயிருக்கோம் கர்நாடகா அந்த மாதிரி இதுக்கு அப்புறம் டெல்லி இப்போது அடுத்தது மகாராஷ்ட்ரா அங்கே போயிருக்கோம் வே ஒவ்வொரு தரப்பட்ட மக்களையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு போகும் போது தான் பார்க்க முடியுது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இப்போ அவங்க என்னென்ன கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெளியில் போய் பார்க்கும் போது புரியுது புத்தகத்தில் படித்தது எல்லாத்தையும் நம்ம நேரடியாக பார்க்கும் போது எந்த அளவுக்கு உண்மை இல்லை எந்த விஷயங்கள் அவங்களுக்கு வேறுபடுது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வெளியில் போய் பார்க்கும் போது தான் தெரியுது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த பயணம் ஏற்பாடு பண்ணப்பட்டது இல்லை க மகிழ்ச்சியாக இருக்கணும்ங்குறதுக்காக போனது தான் ஆனால் நிறைய அனுபவ அறிவை அந்த பயணங்கள் தருது